ஹலோ செட்டிநாடு ஹோட்டலுங்களா நான் நாங்கள் இது மாதிரி சாப்பாடு எதுனால் ஃபுட்டு எதுனால் இருக்குங்ளா இல்லை நாங்கள் கொஞ்சம் வெளியே போய்விட்டு வந்தோம் அதனால் கொஞ்சம் டைம் ஆகிருச்சு ஃபுட்டு எங்களுக்கு கொஞ்சம் வேணும் வெஜ்ஜு மீல்சும் நாண்வெஜ்ஜு மீல்சும் வேணுண்ணா ஓகேண்ணா இல்லை அட்ரெஸ் சொல்லுட்டுங்களா இல்லை நீங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவீங்களா அப்படினா ஓகே நாங்கள் அட்ரெஸ் கொடுக்குறோண்ணா நீங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துருங்க பிள்ளையார் கோயில் தெருண்ணா அமௌண்ட்டு வந்து நீங்கள் கொடுக்கும் போது கையில் வாங்கிக்கோங்கண்ணா ஓகேங்களா சரிங்கண்ணா கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஃபுட்டாக பிஃரெஷ்ஷாக போட்டு இது பண்ணுங்க ஏற்கனவே செஞ்சு வைச்சதெல்லாம் கொடுக்காதிங்கண்ணா ஏன்னால் இப்போ மோஸ்ட்லி ஆட்ரு பண்ணி வர வைக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது ஓகேங்களா சரிங்கண்ணா நீங்கள் அமுச்சு விடுங்க நான் அமௌண்ட் கையில் கொடுத்துட்றண்ணா ஃபுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் போதும் ஓகேங்களா ஓகேண்ணா